நாங்கள் மஞ்சள் செ விளைக்கிறோம் மஞ்சள் விளச்சாங்கன்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் அங்கே நாங்கள் வந்து ப்ரோக்கருக்கு தான் கொடுக்க முடியும் அந்த ப்ரோக்கர் வந்து அவங்க அத வந்து வெ வெ வில கம்மியில் தான் வாங்கிக்கிறாங்க எங்ககிட்ருந்து ஆனால் அதை அவங்க ஸ்டாக்கு வச்சுக்கிட்டு அதை அவங்க வந்து ரொம்ப அதிக விலைக்கி விற்கிறாங்க அதனால் எங்களுக்கு வந்து அவங்க அதில் ஒரு நிறைய லாபம் வச்சு விற்கிறாங்க எங்களுக்கு வந்து லாபம் கம்மியாக தான் கிடைக்குது அதை கேட்டாலுமே இவ்வளோ தான் வரும் இப்போதைக்கு விலை இது தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்லிடுறாங்க அதனால் எங்களுக்கு வந்து அதிகம் வந்து இதில் லாபம் எதுவுமே கிடைக்கறது இல்லை ஒரு குறைந்தபட்ட லாபம் தான் கிடைக்குமே தவிர அதை ஆனால் அவங்களுக்கு எங்கக்கிட்ட வாங்கி அவங்க விற்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு அதிக வந்து லாபம் கிடைக்கிது